இந்தியாவில் நிறைய முக்கியமான பொறியியல் கல்லூரிகள் நிறைய இருக்குது அதில் என்னென்னனால் சிலதை மட்டும் நம்ம பார்ப்போம் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி இருக்குது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பிட்ஸ் பிலானி இது இன்னொரு முக்கியமான கல்லூரி இன்னொன்று அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ இந்தியாவில் நிறைய சர்வதேச சந்தையில் நிறைய தொழில் இருக்குது இப்போ டெக்னாலஜியில் வந்து இப்போ இன்ஜினியரிங் சம்மந்தமாக அப்படின் நம்ம பார்க்கும் போது தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியில் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டு பிடிச்சுருக்காங்க அப்போ அது இல்லாமல் சாஃப்ட்வெர் இண்டஸ்ட்ரி அதாவது இந்த கூகுள் மைக்ரோசாஃப்ட் டிசிஎஸ் இன்போசிஸ் இந்த மாதிரி நிறைய பொறியியல் மாணவர்களை நிறைய வேலை வாய்ப்புகளை அவங்க வழங்குறாக மெக்கானிக்கல் மற்றும் கெமிக்கல் இன்ஜினியரிங்காக கூட வேலைக்கு அபாயிண்ட் பண்ணுறாங்க நவீன தொழில்நுட்பம் கணினி அறிவியல் துறையிலலாம் நிறைய புது புது வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாக இப்போலாம் இருக்குது இப்போ இந்த புதிய தொழில்நுட்பங்கள் துறைகள்லாம் நிறைய இப்போ உருவாகிட்டு வருது இல்லையா இதனால நிறைய புதுசு புதுசாக துறைகள் உருவாகவும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது உதாரணமாக எப்படி சொல்லலானால் ஆர்டிஃபிசியல் இண்டலிஜெண்ட் அதாவது ஏஐ இன்னொன்று மிஷின் லேர்னிங் எம்எல் இன்னொன்று வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி வந்து சைபர்செக்யூரிட்டி அப்புறம் இல்லனா வந்து தகவல் மற்றும் டேட்டா சயின்ஸு பொதுவாக இந்த புதுமையான தொழில்நுட்பம் நிறுவனங்கள் இந்த ஸ்டாட்அப் கம்பெனிலாம் சொல்லுவோமில்ல அது மாதிரி ஐஒடி இந்த மாதிரி நிறைய துறைகளில் புதிய புதிய வேலை வாய்ப்புகள் அதிகமாகிட்டிருக்கு இப்போ இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் வந்து நிறைய ஏழைகளும் வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்போடய ஐடியாஸ் எல்லாத்தையும் அவங்க கம்பெனிஸுக்கு கொடுத்து இல்லைனா தனித்தனியாகவே பிஸ்னஸ் கூட ஆரம்பிக்கிற அளவுக்கு தொழில்துறையும் சரி டெக்னாலஜியும் சரி எல்லாமே வளர்ந்து வந்துட்டு இருக்குதுனு சொல்லலாம்